கிராமப்புற மக்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு விளையாடுவது என்பது வந்து எப்படி பயனுள்ளதாக இருக்குதுன்னா இப்போது கிராமத்திலேருந்து வெளியில் போகிற பிளேயர்ஸ் தான் வந்து அதிகம் நான் நினைக்கிறேன் மெயினாக கபடி இன்னொன்று வந்து கிரிக்கெட்டு அவங்கள ஊக்குவிக்கத்தகுமாகவும் இருக்குது நினைக்கிறேன் அது காசு கொடுத்து தான் போகலான்னு இருந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு கிராமத்தில் உள்ள பசங்க வந்து நல்லாவே விளையாடறாங்க நல்லா திறமை வாய்ந்தவங்களாக இருக்காங்க உடல் அளவுல ரொம்ப வலிமையாகவும் இருக்காங்க நான் நினைக்கிறேன் இங்கு கிராமத்து பசங்கள் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தவன் தான் நான் நினைக்கிறேன் விளையாட்டு இதுலையும் சரி விளையாட்டு பக்கத்திலியும் சரி உடம்பு ரீதியாகவும் சரி சமூக தொடர்பு என்பது வந்து அதுதான் அவங்க வந்து இப்போ எக்ஸாம்பில் வந்து நட்ராஜன் கிரிக்கெட் பிளேயர் அவர் வந்து இப்போ கிரிக்கெட்டுக்கு போயிருக்கார் அது ரொம்ப வந்து ஒரு பெருமை பெருமைக்குரிய இதாயிருக்கு நம்ப கிராமத்திலேருந்து ஒரு பையன் வந்து இப்படி போயிருக்கார்ங்கிறது வந்து இப்போ அவரோட கதைகளையும் வந்து சிவகார்த்திகேயன்லாம் திரைப்படமாக எடுக்கிறதாவும் இருக்கிறது இதெல்லாம் நினைக்கும்போது நமக்கு கிராமத்து பையனாக வந்து ஒரு பெருமையாக இருக்குது இப்போது திருவாரூர்லேருந்து ஒரு பையன் வந்து அத்லட்டாக இருந்தாப்புடி அவர் வந்து அத்லட்டில் ஹடுல்ஸில் ஓடினாரு சாரி ஹடுல்ஸ் கிடையாது சிக்ஸ் கண்ரடோ ஏதோ ஓடினாரு அதுவும் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அவரும் ஒரு கிராமத்து பையன் தான் உடல் வலிமை மிக்க மக்களாகதான் இருக்காங்க எல்லோரும்